வணக்கம் என்னோடய ஆதார் நம்பர் புதுப்பிக்கணும் சின்ன வயசில் பைவ் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஆதார் கார்டு புதுப்பிசத்தேன் அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஃபே ஃபேஸ் அப்புறம் என் ஃபிங்கர் ப்ரிண்ட் என்னோடய எல்லாமே மாற்றணும் ப்ரூஃப்பெல்லாம் அதுக்கு என்னென்ன தேவப்படணும் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு உதவ முடியுமா உங்களால் முக்கியமாக என்னோடய டே டேட் ஆஃப் பர்த்து நம் பேர் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே ஒவ்வொரு அட்ரெஸ் மாறி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா எனக்கு அப்புறமேட்டுக்கு அட்ரெஸ் எல்லாமே மாற்றற மாதிரி இருக்கணும் நான் வந்து எங்கள் எங்கள் ஆல்ரெடி இருந்த ஏரியாவுலிர்ந்து நான் வேறு ஊருக்கு மா மாற்றிட்டேன் அட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணணும் எனக்கு ஆதார் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் நீங்கள் உதவ முடியுமா கேட்குறேன் உங்கள்கிட்ட இல்லாமல் நாங்கள் வந்துட்டு மெயின் சிட்டிக்கு நான் போகப்போறோம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி உதவினீங்கன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நீங்கள் எங்கள் எங்கள் வீ வீடு எல்லாமே இங்கேயிருந்து நாங்கள் வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் உதவினா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்